வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் என்ன அப்படினால் யாருக்கும் நம்ம நல்லது செய்யலைனாலும் கெட்டது செய்திற கூடாது அப்படிங்கிறத சின்ன வயசிலருந்தே நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் கெட்டதுனால் ஒரு ஒரு நம்ம ஏதாவது கேட்டால் நம்மளால் ஒரு பயன் இருக்கணுமோ தவிர நம்ம வந்தால் ஒரு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல சின்ன வயசில் இருந்தே நான் அப்படி தான் இருக்கேன் என் என்ன என்னோட மனசாட்சி படி நான் அப்படி தான் இருக்கேன் இது இல்லாமல் வந்து எதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கனா சில பேர் வந்து நம்ம கிட்டே ஹெல்ப்பை வாங்கிப்பாங்க ஆனால் வந்து நம்ம ஹெல்ப் கேட்கும் போது திருப்பி அவங்க செய்கிறதுக்கு அவங்க அவங்க அவாயிட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை தேடி நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம இன்னொரு விஷயத்தை தேடுவோமே தவிர ஆனால் அவங்க தெரியாத மாதிரி இருப்பாங்க ஸோ அது அந்த மாதிரி இருக்க கூடாது எப்பேயுமே நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் எதையுமே ஃப்ரீயாக நம்ம செய்து கொடுத்தோம்னா அதுக்கு வந்து வேல்யூ இல்லை அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க மேலே வந்தால் தான் அது வந்து நமக்கு நம்ம நம்ம செய்கிற உதவிக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய பாடமாக அமைஞ்சது எனக்கு எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக செய்து கொடுக்குறேன் அப்படினால் அது வந்து அவங்களுக்கு வேல்யூவாக தெரியாது ஸோ அவங்களாவே தேடி கண்டுப்பிடிச்சி அலைஞ்சு அதால் முடியலை அப்படின்னு வந்து கேட்டால் அந்த டைமில் நம்ம செய்தால் மட்டுமே நம்மளோட நம்ம செய்கிறதுக்கான வேல்யூ அவங்களுக்கு புரியுகிறது நான் கற்றுக்கிட்ட பாடம் இது இது வந்து என எனக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா எதுவாகிருந்தாலும் நமக்கு கிடைக்காம போக போவது கிடையாது எல்லாமே கிடைக்க தான் போகும் இவங்க கிட்டே கிடைக்கலனாலும் இன்னொருத்தர்கிட்ட அது நமக்கு சேரணுன்னால் வந்து சேரும் அது தான்